ஆமாம் சூப்பர் மார்கெட் சூப்பர் மார்க்கெட் ஆ ம் ஆமாம் விருதுநகரில் ஆஃபர் போட்டோம் விருதுநகரில் கடை திறந்துருக்கோம் ஆமாம் ஆஃபர் போட்டிருந்தோம் இப்போ முடிஞ்சிருச்சு திரும்பி புத்தாண்டுக்காக போட்ட ஆஃபர் இன்னும் பத்து நாளைக்கு இருக்குது பாதிக்கு பாதி விலையில நாங்கள் கொடுக்குறோம் இங்கே நீங்கள் வாங்கிக்கிலாம் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கிலாம் வீடு பக்கத்தில் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாக்கா கொண்டாந்து கொடுத்துருவோம் தூரமாக இருந்தால் நீங்கள்தான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ம் கிரெடிட் கார்டு நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிலாம் நீங்கள் சில்லறை வியாவாரத்துக்கும் வாங்கிக்கலாம் குறைச்சு கொடுப்போம் குறைச்சு கொடுப்போம் பாதி கொடுப்போம் நாங்கள் இப்போ இப்போ கொஞ்சம் பத்து நாளைக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு லாபம் இருக்கும் ஆ குறைச்சு கொடுப்போம் சார்

ஆ அதுதான் நீங்கள் பாதிக்கு பாதி விலையா நாங்கள் போட்டு கொடுப்போம் நீங்கள் பிஸினஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் வியாவாரம் பண்ணிக்கலாம் போட்டு கொடுக்க ம் ம் சரிங்க சார் ஆமாம் சார் இப்ப உங்கள் பாதிக்கு பாதி நீங்கள் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு வாங்கினா நாங்கள் பா பாதியோடு குறைச்சு கூட கொடுப்போம் நாங்கள் சொல்லி கொடுப்போம் சார் நாங்கள் குறைச்சு கொடுக்குறோம் ம்

எல்லா ஜமானும் இருக்குது சார் உங்களுக்கு ம் நீங்கள் மொத்தமாக அனுசரித்து கொடுப்போம் சில்லறையா க ஆஃபர் ஓடிகிட்டுருக்குது சில பாதிக்கு பாதி விலையாத்தான் ஓடிகிட்டுருக்குது இப்போ பத்து நாள் ஆஃபர் முடியறதுக்குள்ளே சில்லறையாக வாங்கறதுக்கு கூட வாங்கிலாம் மொத்தமா வியாவாரம் பண்ண வாங்கறதுக்குள்ளே எப்போதான் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஓகே சார் ம் சரிங்க சார் குறைச்சு தரேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குறைச்சு கொடுக்குறோம் சார் நீங்கள் வியாவாரம் பண்ண கேக்கக்குள்ளே நாங்கள் முடிஞ்சளவு நாங்கள் கொறைச்சு கொடுக்குறோம் சார் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் நாங்கள் தரோம் சார் நீங்கள் நம்பி வாங்க எங்களை ம் ஆ சரிங்க சார்